இப்போ இந்தியாவில் ஃபேஷன் அப்படிங்குறது வந்து அந்தகாலத்தில் லேடிஸ்ங்கிறவங்க சேரீ தாவணி பாவாடி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஜென்சும் அப்படி தான் வேட்டி ஷர்ட் மட்டும் தான் துண்டு அந்த மாதிரி தான் காலம் போயிட்டு இருந்தது இப்போ ஜென்ரேசனில் லேடீஸ் ஜீன்ஸ் டிஷர்ட் அப்படிங்கற லோயர் அந்த மாதிரி அப்படிங்குற காலக்கட்டம் வந்துருச்சு அதே மாதிரி ஜென்சும் அப்படி தான் லேடீஸ் ச்சீ ஜென்சு வந்து ஷர்ட் ஜீன் அப்படிங்குற மாதிரி பாப்கான் ஷர்ட் அந்த மாதிரி இப்போது இருக்கற நிலமையில நிறைய வந்துட்டுருக்கு லேடீஸ் அப்படி தான் ஜீன் பாதி ஷி ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க சேரீ மாடனா எடுத்துக்கட்டுறாங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்போலாம் ஃபுல் ஹேண்ட் அந்த மாதிரி தான் இப்போலோ ஆப் ஆஃப் ஹேண்ட் கூட போடுகிறாங்க இப்போது ஜென்சு கூட லேடி கெட்டப்புலாம் போடுகிறாங்க இது நியூவ் ஃபேஷனாக ஆகிடுச்சி